ஆ கேப் ட்ரைவருங்களா ஆ சரி இப்போ கொஞ்சம் எனக்கு இந்த எட்டயபுரம் பேலஸ் வரைக்கும் கொஞ்சம் போகணும் வர்ற இருபத்தி ஏழு

எ எத்தனை மணிக்கு ஒரு கா இப்போ காலையிலே போனால் நல்லாயிருக்குமா இல்லை ஈவினிங் போனால் நல்லாயிருக்குமா நீங்களே சொல்லுங்க நம்ம போகையிலே தூத்துக்குடி மஹாலுக்குப் போகணும் கோ கோயிலுக்கு போய்ட்டு வரம்போது போகும்போது ஒரு பூஜை பண்ணிட்டு அப்புறம் வரும்போது வரும்போதும் போய்ட்டு வரணும் ஆமாம் அப்படிங்களா நீங்கள் எங்கள் ஊரில் வந்து பிக்கப் பண்ணுவீங்களா எங்களுக்கு வந்து திருசெந்தூர் திருச்செந்தூர் ம் ஆ ஆ அப்படியா இங்கே இங்கேயும் ஒரு ட்ராவல்ஸ் இருக்குதுங்களா உங்கள் ட்ராவல்ஸ் இங்கே இருக்குதா அப்படியா சரி சரி சரி சரி அப்படியே கரெக்டாக அஞ்சரைக்கு வந்துடுறீங்களா ஆ சரி கிலோ மீட்டருக்கு எத்தனை எவ்வளோ ரூபாய் போடுறீங்க ஆ ஓகே ஓகே ஒரு ஆனால் இதில் வர்றது அஞ்சு பேர் தான் ஆனால் செவன் சீட்டர் காரே போடுங்க ஆமாங்கண்ணா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லக்கேஜும் வச்சிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சின்னக் கொழந்தைங்களும் வராங்க கொஞ்சம் ஆமாம் அதுதான் ஆமாம் ஸோ அதுக்கு ஆனால் பேஸஞ்சர் அஞ்சு தான் ஆனால் ஃபே கார் மட்டும் செவன் சீட்டு ம் ஆ ஓகே மொத்தம் டோட்டலாக எவ்வளோ வரும் ஓ ஆமாம் ஓகே ஓகே ஆனால் கிலோ மீட்டருக்கு நாற்பதுரூவா ஓ சரி சரி ஆ ஓகே ஓகே அப்போ எட்டயபுரம் பேலஸ் போய்ட்டு அப்புறம் சாப்பிட்றது வந்து எங்கே சாப்பிட்லாம் அரேஞ்ச் உங்களுக்கு தெரியுண்ணா ஆ நீங்கள் அடிக்கடி போயிருப்பீங்கள்லே ஆமாம் இங்கே காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அப்படியே முடிச்சிடணும் ஆ நான் இது கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பார்த்து பைசா பற்றி பிரச்சனை இல்லை பைசா பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் எங்கேனாலும் இல்லை சாப்பாடு டேஸ்ட் எங்கே நல்லா இருக்குமோ அங்கே கூட்டிப்போங்க ம் சரி ம் சரிண்ணா நான் நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் க கொஞ்சம் அனுப்பிச்சி காலைல ஃபோன் அடிச்சிடுறீங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் நாளைக்கு நாளைக்கு ஃபோன் அடிச்சிருங்க நான் நாளைக்கு ஃபோன் அடிச்சு கொஞ்சம் எல்லாம் ஓகே பண்ணிக்கலாம் பிக்கப் எல்லாம் பார்த்துக்குவோம் ம் சரி ஆ சரிண்ணா ஓகேண்ணா ஆ ஓகே ஓகே பிரச்சனை இல்லை ம்